ஹலோ விஷ்ணுபிரியா மேம் ஆ நான் கவிதா பேசுகிறேன் மேம் பசுபதியோட பேரண்ட் மேம் மேம் என்னோட பையனுக்கு வந்து உடம்பு சரியில்ல அதனால் டூ டேஸ் வந்து லீவ் வேணும் இல்லை மேம் இல்லை மேம் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல ரெண்டு நாளாக பெட்டில் வச்சுருக்கோம் அதனால இன்னும் ஹை ஃபீவர் மேம் க்ளைமேட் சேஞ்ச் ஆனதுனால் ஃபீவர் வந்துடுச்சு அதனால பெட்டில் வச்சுருக்கோம் மேம் மேம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு டூ டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருந்தால் தானே அவங்க நெக்ஸ்ட்டு வந்தாங்கன்னா பர்ஃபாம் பண்ண முடியும் நல்லா படிப்பாங்க எக்ஸாம் வேறு வருதில்ல ஆன்வல் எக்ஸாம் கொஞ்சம் ஆ சரி மேம் நான் அனுப்புகிறேன் பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்காங்க அவங்களால ரொம்ப நேரமாக உக்காந்திருக்கவும் முடியாதில்ல அதனால தான் பாக்கிறேன் கொஞ்சம் கன்ஸிடர் பண்ணுங்கள் லீவ் கொடுங்க ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் அப்படின்னா இல்லாட்டி நீங்கள் ஹோம் ஒர்க் எப்பொழுதும் நீங்கள் வாட்ஸப்பில் சென்ட் பண்ணுவீங்கள்ல மேம் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கங்க இதில் வந்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸப் பண்ணுங்கள் இன்னன்ன ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் வீட்டுலேருந்தே படிக்க வையுங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்ன படிக்கணுமோ அதை நான் வீட்டில் அவங்கள படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல மேம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்